நல்ல புகைப்படம் எடுக்கணும்னால் முதல்ல வந்து கேமரா வந்து நல்லா கேமரா ஒன்று தரமான கேமரா எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்ரைசருமே ஐஎஸ்ஓ கரியன் சென்ஸு கரெக்டாக வச்சுட்டு பாக்கெட் பேலன்ஸ் கரெக்டாக செட் பண்ணி ஒரு நல்ல புகைப்படத்தை எந்த சூழ்நிலையிலேயும் நல்ல புகைப்படத்தை எடுக்க முடியும்